ஹலோ பூக்கடை ஓனருங்களா எனக்கு இப்போ திருவிழாக்கு பூ வேணும் என்னென்ன பூவெலாம் இருக்குது சாமந்தி கெட்டி தர முடியுமா எனக்கு நாலா நாளைக்கு மார்னிங் வேணும் பூ கிடைக்குமா ஒரு எவ்வளோ ரூபாய்க்கு வரும் ஒரு முழம் எவ்வளோ ஆ அப்படின்னா எனக்கு ஒரு அஞ்சு முழம் கொடுத்துருங்க

சரி எனக்கு பத்து முழமாவே கொடுத்துருங்க இன்றைக்கு நாலா நாளைக்கு கரெக்டாக காலையில் வேணும் எங்கே வந்து வாங்கணுன் சொன்னீங்கன்னா ஆமாம் ஆமாம் எனக்கு பத்து முழம் மட்டுந்தான் வேணும் இல்லை இல்லை இன்றைக்கி சாமந்தி மட்டுந்தான் வேணும் ஓகே சார் நானே வந்து வ வாங்கிக்கிறேன் சார் தேங்க் யூ சார் ஆ